மேரேஜின்றது வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் அது வந்து ஃபஸ்ட்டு பெண்ணு பார்க்க வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பெண்ணு வந்து காஃபி கொடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு அதுக்கப்புறம் வந்து பெண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க கேட்டதுக்கப்புறமும் மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னும் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து மாப்ளை வீடு பார்க்க போவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நிறைய உற உறவினர்களோடு போவாங்க அவங்க அங்கே வந்து மாப்பிளைய பிடுச்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து பூ வைக்கிற நிகழ்வுன்னு ஒன்று நடத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து உறுதிப்படுத்தற விதமாக நிச்சயதார்த்தம் நடத்துவாங்க நிச்சயதார்த்தம் நடத்தி அதில் வந்து மாப்ளை வந்து பொண்ணுக்கு வந்து ரிங்கு போட்டு விடுவாங்க பொண்ணு வந்து மாப்பிளைக்கு ரிங் போட்டு விடுவாங்க ஏன் அதுக்கப்புறம் வந்து பூ வச்சு விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிலேட்டிவோடு வருவாங்க ரிலேட்டிவ் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பத்திரிகை அடிப்பாங்க பத்திரிக்கை அடிச்சு உறவினர்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க கொடுத்த பின்பு மண்டபம் புக் பண்ணுவாங்க புக் பண்ணி முடிச்சோடனையே மாங்கல்யம் வாங்க போவாங்க சேரீஸ் ஜவுளி வாங்க போவாங்க அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் போய் அப்புறம் வந்து நிறைய உறவினர்களோடு எல்லோருமே இருப்பாங்க இருந்தோடனையே மேரேஜ் அதாவது தாலி கட்டுற நிகழ்வு வந்தோடனையே உறவினர்கள் எல்லாத்தையும் அழைச்சு சா தெய்வத்தை வணங்கி அந்த பெண்ணோடய கழுத்தில் வந்து மாங்கல்யத்தை கட்டுவாங்க